ஆ வணக்கம் சார் ஆ

சா சாப்பாடு என்ன இருக்குது

மசால் தோசை இருக்குதா ர ரவை ரவை ரவை மசால் தோசை ம் நல்லா சுத்தமாக இருக்குமா ம் வேறு என்னென்ன இருக்குது உங்கள் ஓட்டலில் ஆ ஆ ஆ

எனக்கு ரவை மசாலா தோசை தான் வேணும் ஒன்று ஆ ஆ

சரி சரி உங்கள் ஓட்டலுக்கு வரேன் நான் ஆ கூட்டிட்டு வரேன் கஸ்டமரையும் கூட்டிக்கிட்டு வரேன் நான் வர்றப்போ நான் ஆ கூட்டிக்கிட்டு வர்றேன் வேறு என்ன தோசையைத் தவிர வேறு என்ன ஹோட்டலில் இருக்குது

ம் ம் ம் ஆ சரி ஓகே சார் எனக்கு ரவை மசால் தோசை மட்டும் வேணும் நான் கூட்டிக்கிட்டு வரேன் எல்லோரும் வந்து உங்க ஹோட்டலில் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்குச் சொல்கிறேன்

ஆ ஆ ஆ சரி தேங்க் யூ சார் ஆ சரி தேங்க் யூ சார்